என்னோடய தனிப்பட்ட லட்சியம் குறிக்கோள் அப்படினா நான் வந்து இப்போ ஒரு எனக்குனு சொந்தமாக ஒரு கடை வைக்கணும்னு ஒரு ஆசை ஏன் அந்த ஆசை எனக்கு வந்துது அப்படினா இப்போது கடை வைச்சா அது நம்மளும் வந்து வருமானம் ஈட்டிக்கலாம் அந்த கடையில் வந்து வேறு யாருக்காவது கொஞ்சம் வாடகைக்கு விட்டாலும் எங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வாடகை வரும் அதனால வந்து எங்களுக்கு என்னோடய பொருளாதாரம் வந்து கொஞ்சம் உயரும் இப்போ யாருக்காவது யாராவது வந்து என் கிட்டே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடு அப்படினா என் கிட்டே அது இருக்கிறதில்ல அதனால ஆமாம் இதுக்கிட்டே இருக்கவா போதுனு சொல்லிட்டு என்னை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க அதனால என் கிட்டே கொஞ்சம் காசு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஏதாவது ஒரு அவசரம் அப்படிங்கும் போது நான் போய்விட்டு இன்னொருத்தவங்கக்கிட்டே கேட்க கூடாது நான் வந்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகிற இடத்துல நான் இருக்கணும் யார் கிட்டேயும் நான் உதவி கேட்க கூடாது அந்த மாதிரி ஒரு இது எனக்கு அதனால நான் எனக்குனு சொந்தமாக எனக்கு ஒரு கடை இருக்கணும் இல்லைனா ஏதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைச்சு ஒரு லேண்டோ ஏ இல்லைனா நகை அந்த மாதிரி வாங்கி ஒரு எனக்குனு ஒரு மூலதனம் இருக்கணும் அப்படினு நான் நினைக்கிறேன்